நாங்கள் பேங்குக்கு லோன் வாங்க போனால் அங்கே அங்கே அது வந்து பேப்பர் பத்திர பேப்பரில் வந்து இங்லீஷுன் ஹிந்தியில் தான் இருக்கும் ஆனால் அதை எல்லாம் தமிழ் தான் இருக்கணும் தமிழ் இருந்தால் தான் நாங்கள் படித்து பார்த்து என்ன ஏதுன்னு கையெழுத்து போட போட முடியும் எல்லாம் இங்லீஷு ஹிந்தியில் இருந்தால் நாங்க எதோ கையெழுத்து போட்டுட்டு வந்துடுவோம் ஆனால் அது பின்னாடி அது அவங்களுக்கு அது தப்பாக போயிடும் ஏன்னா கடைசியில் அவங்க கேட்பாங்க நீங்கெல்லாம் படித்து பார்த்து தான் கையெழுத்து போட்டிங்க இது எல்லாம் எதுவும் வராது அப்படினு கொஞ்சம் ஏமார்ந்து போகுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதனால அது வந்து எப்பவும் தமிழ் தான் இருக்கணும் அப்போ தான் கையெழுத்து போடுறவங்களும் படித்து பார்த்து ஓகேனா தான் கையெழுத்து போடுவாங்க அப்படி தான் நாங்கள் சொல்லுறோம்